நாங்கள் வந்து டிசைன் டிசைனாக தைக்கிறோம் அவங்க கேட்குற எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு எல்லாம் பண்ணி தர்றதனால எல்லா கஸ்டமரும் எங்களை விரும்பி தான் வராங்கள் அது பாருங்கள் அவங்க கேட்ட மாதிரி டிச்சி பண்ணி தரோம் அவங்களுக்கு கேட்குற மாதிரி எக்ஸ்ட்ரா தையல் போட்டு தர்றதனால அவங்க எல்லாரும் எங்ககிட்டவே விரும்பி வ தைச்சிக்கிறாங்க அவங்க கேட்ட மாடல் ரிசப்ஸன்க்கு மேரேஜிக்கு என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணி தர்றதனால அவங்க எல்லாரையும் பார்த்தி எங்ககிட்டயே ந விரும்பி வராங்கள் எல்லாரும் இப்போ வந்து தையலுக்கே தைக்கிறவங்க கிட்டவே வர்றதனால கடையில் போய் வாங்கி அவங்ககிட்ட டிச்சிங் சரி இல்லை அவங்க கேட்ட விரும்புகிற டிசைன் கிடைக்கிறதில்ல அவங்க கிடுக்கிற மாடலும் வர்றது இல்லனால் எல்லாரும் வந்து டைலரே இப்போ கடை நாலு கடைக்கு வந்து கொஞ்சம் விற்பனை வியாபாரமும் கம் டல் ஆயிடுச்சி அவங்களுக்கு விற்பனையும் கம்மி ஆயிடுச்சி